ஹலோ ஹலோ ஆமாம் நீங்கள் யார் பேசுவது சரி ஓகே மேம் என்ன பிரச்சனை உங்களுக்கு மேம் எங்கள் ஹோட்டலில் எல்லாமே பியூராக தான் மேம் நடக்கும் ஓகே இப்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு மேம் எங்கள்துல வந்து அஜினமோட்டோமோ எதுவும் கிடையாதுங்க மேம் பியூராக இருக்குங்க மேம் மேம் நேற்று நீங்கள் என்ன மேம் சாப்பிட்டீங்க மேம் நம்ப ஹோட்டலோடய ஃபேமஸ் சிக்னேச்சர் ஃபுட்டே நூடுல்ஸ் தாங்க மேம் அதனால் அது தப்பு நடந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க மேம் இல்லைங்க மேம் ஹோட்டலில் அந்த தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைங்க மேம் மேம் இல்லைங்க மேம் எங்கள் சைடுலேருந்து எந்த தப்பும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைங்க மேம் இல்லைங்க மேம் அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுல்லை நீங்கள் வேறு எங்கேயாது கூட சாப்பிட்டுருக்கலாம் மேம் நான் ரூடாலாம் பேசலைங்க மேம் நான் கரெக்டாக ஒரே பதில் தான் சரி ஓகேங்க மேம் வாங்க மேம்